ஆமாங்க நீங்கள் அப்படிங்ளா எங்கே இருந்து பேசுகிறிங்க சரி சரி நீங்கள் இப்போது உங்களுக்கு என்னென்ன விதை வேணும் அப்படிங்ளா அப்போது இது தான் ஃபஸ்ட் டைம் போடுறிங்ளா இல்லை உங்களுக்கு எத்தனை ஏக்கர் போடப் போகிறிங்க தெரியுமா எத்தனை வாங்கணும்னு

ஆ சொல்லிடுறேன் ஓகே இப்போ நீங்கள் ரெண்டு ஏக்கராவுக்கு போடுறிங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஒரு எட்டு பாக்கெட் வந்து நீங்கள் வாங்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு விதைலியும் நீங்கள் எட்டு பாக்கெட் வாங்குனிங்கனால் சரியாக இருக்கும் ஆ தட்டக்காய் விதைய எட்டு பாக்கெட் நீங்கள் வாங்குனிங்கனா கரெக்டாக இருக்கும் இல்லை இல்லை நீங்கள் ரெண்டு ஏக்கராவுக்கு போட்டுக்கலாம் அதுவே சரியாகதான் இருக்கும் இல்லை இல்லை நீங்கள் நேரில் வந்து ஆமாம் நீங்கள் ஷாப்பில் வந்து விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு நேரில் தான் வந்து வாங்க முடியும் ஏன்னால் எங்களுக்கு வந்துட்டு ஆன்லைனில் வந்துட்டு நாங்கள் எந்த கனெக்ட்டும் வைச்சுக்கறதில்ல ஸோ நீங்கள் நேரிலியே வந்துடுங்க ஈரோடு டிஸ்ட்டிக்கு தானே சொன்னீங்க நேரிலியே வந்து வாங்கிக்கோங்க ஆமாம் ஆமாம் ஈரோடு டிஸ்ட்டிக்கில் வந்துட்டு விநாயகர் ஸ்ட்ரீட்டில் இருக்குது நீங்கள் வந்தொடனே நேரில் பார்த்து வாங்கிக்கலாம் காலே ஓகே நீங்கள் வந்து காலையில் வந்து எட்டு மணிலிருந்து சாய்ந்தரம் வந்து ஒன்பது மணி வரைக்கும் வந்துட்டு கடை ஓப்பனில் இருக்கும் ஸோ நீங்கள் அந்த டைமில் எப்போ வந்தாலுமே வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டு வாங்கிட்டு போய்க்கலாம் ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் எந்த டைமில் வேணாலும் எட்டு மணிக்கு மேலே அட்டன் பண்ணிங்கனா அப்படினு கால் பண்ணிங்க அப்படின்னா அட்டன் பண்ணுவோம் நாங்கள் ஓகே ஓகேங்க கண்டிப்பாக வந்து வாங்கிக்கணும் ஏன்னால் இப்போ நாங்கள் ஆர்ட்ரு போட்டோம் அப்படின்னா நாளைக்கு காலையில் எங்களுக்கு பத்து மணிக்கு கை கிடச்சிரும் இப்போ நீங்கள் வரலனா அது வேஸ்ட்டாக போயிடும் ஸோ கண்டிப்பாக வர மாதிரி இருந்ததுனால் எனக்கு இன்னிக்கு சாய்ந்தரமாக ஆறு மணிக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடுங்க

ஓகே காயத்ரி ஓகே